எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்காக எங்கள் மகனுக்கு வந்து என்னுடைய பிள்ளைக்கு வந்து அவனுக்கு விருப்பப்படுறது வந்து காலையில் சாப்பாடு தான் கேட்பான் டிபன் சாப்பிட்லையாப்பா எனக்கு வேணாம்மா டிபனுலாம் ஏன்னு கேட்டால் அவன் வந்து வேலை செய்கிற கம்பெனியிலேயே வந்து சாப்பிட்றது ஒரு வேளை சாப்பாடு தான் அதனால சாப்பிட்றத்தே கிடையாது அந்த ஒரு வேளை சாப்பாடு மதிய டைமில் ஒரே வேளை சாப்பாடு அதுக்கு ஏற்ற மாரி சாம்பார் ரசம் அப்பளம் பொரியலோடு சாப்பிட்ருவான் சாயந்தர டைமில் சாப்பிட்றது நைட்டு சாப்பாடே கிடையாது அந்த ஒரு வேளை சாப்பாட்டோட இருந்துட்டு நைட்டு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு தான் சாப்பிடுவான் ஏம்மான்னு கேட்டால் இல்லைம்மா மதியம் சாப்பிட்டேன் பார் சாப்பாடே ஜீரணம் ஆகலம்மா அது அவன் உட்காந்துக்கிட்டே வேலை செய்வான் அதனால அவனுக்கு சாப்பாடு ஜீரணம் ஆக மாட்டேன்து டீ டைம் விடுவாங்க பார் அப்போது டீ மட்டும் குடிப்பான் அதோடு பதினோரு மணிக்கு நைட்டு சாப்பாடை சாப்பிடுவான் அதேமாரி என் சின்ன மகளும் காலையில் விடியக்காலத்துல நான் அஞ்சு மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது காலையிலேயே முகம் கழுவிக்கினு காலைல டீ சாப்பிட்டு படுத்துடுவா அன்னைக்கு மதியம் ஃபுல்லாக காலை சாப்பாடே கிடையாது அவ்வளோ தான் ஒரே வேளை சாப்பாடு மதியம் ஒரு மணிக்கு தான் அவளும் சாப்பிடுவா சாப்பிட்டு அப்புறம் நைட் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு எழுந்திருச்சி முகம் கழுவிக்கினு ரெடியாக ஆபீஸுக்கு வேலைக்கு கிளம்புவா கம்பெனிக்கு போகிறத்துக்காக கம்பெனியில் போனாலும் அங்கே ஏழு எட்டு ஒம்போது மணிக்கெல்லாம் நைட்டு சாப்பாடு சாப்பிடுவா அவளுக்கும் அதே மாதிரி சாப்பாடு தான் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து காலையில் அவருக்கு வந்து சுகர் இருக்கிறதால காலைல சப்பாத்தி கொடுத்துட்ணும் மதியம் வந்து சாதம் நைட்டுக்கு வந்து அவருக்கு கோதுமை தோசை அப்படி இல்லைனா கோதுமை கஞ்சி அப்படி இல்லைனா கூழ் செய்து அவருக்கு சாப்பாடு நாங்கள் கொடுப்போம் அவர் சாப்பிடுவாரு எங்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து காலையிலேயே கூழ் சாப்பிடுவேன் மதியம் சாப்பிடுவேன் கூழ்தான் நான் வந்து வெயிலில் வேலை செய்கிறதால அதனால நான் கூழ் ரெண்டு வேளையும் சாப்பிடுவேன் நைட்டுக்கு மட்டும் சோறு சாப்பிடுவேன் நான் வந்து வீட்டில் எல்லா வேலை செய்கிறேன்ல அதனால் எனக்கு டையர்டாக ஆகிடும் எனக்கு அது எது சாப்பிட்டாலும் எனக்கு காலையில் கூழ் சாப்பிட்டா தான் எனக்கு பசி அடங்கும் அதே மாதிரி கேவரு வகை கூழ் தான் எனக்கு முக்கியமானதே எனக்கு காய்கறி சாப்பாடு காலைல நாஸ்த்தா சாப்பிட்றேனா நல்லா வயிறு சாப்பாடுலாம் கிடையாது காலைல ஒரு சொம்பு கூழ் குடித்தேன்னா அதானே தவிர மதியம் ஒரு மணி வரைக்கும் கூட பட்டினியா கிடப்பேன் அதான் சாயந்தரம் மூணு மணிக்கு தான் டீ சாப்பிடுவோம் அவ்வளோ தான் என் சாப்பாடு நான் சாப்பிடுவேன்